கோவில் லாக்டவுன் டயத்தில் வந்து படிக்கிற குழந்த ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்து ஒன்று மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் வந்து ஆன்லைனில் நமக்கு கிளாஸ் எடுத்து ஆன்லைனில் டெஸ்ட் வச்சு ஆன்லைனில் நமக்கு வந்து ஒரு நோட்ஸ் அனுப்பி நம்மளை படிக்க சொன்னாங்க நம்மளும் அதேமாதிரி படித்தோம் பட் ஆனால் ஒருசில குழந்தைகள் வந்து படிப்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஆன்லைனில் எப்படி சொல்வது ஆப்ஷன் பிரசெண்ட்டில் இருந்துட்டே நம்ம மொபைல் ஃபோனில் கேம் விளையாடறது அதன் தவறா கண்ட மூவிஸ் பார்க்குறது தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்க்கறது அந்தமாதிரி யூஸ் பண்ண ஆரம்மிச்சுடாங்க நன்மைகள் வந்து நமக்கு நிறையா இருக்குது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நிறையா புக்ஸு இது பண்ணி லைப்ரரி லைப்ரரி ஆப்பில் புக்கு டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்கலாம் அந்தமாதிரில்லாம் நிறையா நன்மைகள் இருக்குது ஃபோனில் தீமைகள் என்ன அப்புடின்னா தேவையில்லாத கேம்ஸ் தேவையில்லாத வீடியோஸ் ஏனால் மொபைல் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான் பார்க்கணும் ரொம்ப நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடய கண்ணுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் தூக்கம் வராது கண்ணில் டாக்ஸ் ஃபாக்ஸ் அந்தமாதிரி ஆயிடும் அதனால் மொபைல் ஃபோனை வந்து நம்ம நல்ல விஷயமாக யூஸ் பண்ணலாம் கெட்ட கெட்டதாகவும் பயன்படுத்தலாம் அது நம்ம நம்மளை பொறுத்து இருக்குது